வணக்கம் ஓட்டப்பந்தயம் ரீதியாக நான் செய்த சாதனைகள்ல எதை உயர்ந்த இடத்துல வச்சிருக்குறேன் அப்படின்னா என்னுடைய பள்ளிப் பருவத்தில் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நானூறு மீட்டர் எட்நூறு மீட்டர் போன்ற ஓட்டப்பந்தயங்கள்ல வந்துவிட்டு முதலிடமோ அல்லது இரண்டாம் இடமோ பெற்றுருக்கறதை வந்துவிட்டு நான் வந்துவிட்டு ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்குறேன் இப்போ வந்துவிட்டு நான் தினமும் எவ்வளோ நேரம் ஓடுறேன் அப்படின்னா வந்துவிட்டு காலையில் நடைப்பயிற்சி செய்யும் போது சிறிதளவு ஓட்டம் ஓட்டமும் ஓடுவேன் அது ஒரு இருவது நிமிடம் வரைக்கும் தொடர்ந்து கிடையாது ஆனால் விட்டு விட்டு ஒரு இருபது நிமிடம் வரைக்கும் மொத்தமாக வந்துவிட்டு நான் வந்துவிட்டு ஓடிட்டுருப்பேன் நான் அடைய விரும்புற இலக்கு அப்படின்னா ஓட்டப்பந்தயம் ரீதியாக வந்துவிட்டு எனக்கு வந்துவிட்டு சாதனை செய்யற அளவுக்கு வந்துவிட்டு எனக்கு வந்துவிட்டு எந்த ஒரு ல லட்சியமோ அப்படில்லாம் கிடையாது ஆனால் உடலை திடமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிக்கறதுக்காக தினைக்கும் ஒரு இருபது நிமிஷமோ ஒரு முப்பது நிமிஷமோ ஒரு சின்னதாக ஒரு நடைப்பயிற்சியோ ஒரு ஓட்டப்பந்தயமோ மேற்கொண்டு இந்த மாரத்தான் போன்ற போட்டிகள்ல கலந்துக் கொண்டு அதில் முதலிடம் வர்லேனாலும் பரவால்ல ஒரு ஐந்து கிலோமீட்ரு மாரத்தான் ஒரு பத்து கிலோமீட்ரு மாரத்தான் போன்ற போட்டிகள்ல கலந்துக் கொண்டு முதலிடம் பிடிக்கலனாலும் பரவாயில்லை குறைந்தபட்சம் அந்த மாரத்தானோட அந்த தூரத்தை அந்த இலக்க வந்துவிட்டு அடைஞ்சர்ணும் அப்படின்றது தான் வந்துவிட்டு என்னுடைய இ இப்போதிக்கு இருக்கிற இலக்காக இருக்கிறது நன்றி